ஸ்கூல்ல வந்துட்டு எனக்குப் பிடித்த பாடம் அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து அறிவியல் அப்படிங்கிறதுதான் அறிவியல்ங்கற அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு அறிவியல்ல வந்துட்டு நிறையா பிரிவு இருக்குது விலங்கியல் தாவரவியல் இயற்பியல் வேதியியல் அப்படிங்கிற நாலு பிரிவு இருக்குது அந்த நான்கு பிரிவையும் உள்ளடக்கியதுதான் அறிவியல் அதனால் இது வந்து நிறைய விஷயத்த பற்றி தெரிஞ்சிக்கலாம் வேதியியல் அப்படின்னாக்கா என்னென்ன கெமிக்கல்ஸு அப்புறம் வந்து அந்த ஈக்குவேஷனு அதெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு பிடிச்சி விருப்பப்பட்டு அந்த பாடம் வந்துட்டு அது வந்து அறிவியல்தான் ஏன் அதை வந்து நான் ரசித்தேன் அப்படின்னாக்கா அறிவியல்ங்கிறது வந்துட்டு சிலப் பேருக்கு வந்து பாடம் நடத்துகிற ஆசிரியர் பிடிச்சாதான் பாடம் பிடிக்கும் இல்லை பாடத்தை புடிச்சாதான் பாடத்தோட ஆசிரியர் பிடிக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து எனக்கு சாரும் ஒழுங்காதான் நடத்துனார் அதை மாதிரி எனக்கு சா அறிவியல் பிடிச்சிச்சு பிடிக்கவும் அறிவியலை வந்துட்டு ரொம்ப ஈஸி கஷ்டம் அப்படின்னு பார்த்தா கஷ்டம் சில பேர் கஷ்டம் ஐய்யய்யோ சயின்ஸா கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள் கஷ்டல்லாம் நினைக்காம நம்மளால் முடியும் நம்மளால் புரிஞ்சு படிக்க முடியும் ஈஸி தான் அப்படின்னு நினச்சி படிச்சாக்கா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அறிவியலுங்கிற சப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு வந்து தாவரவியல் தாவரவியல் அப்படின்னு பார்த்தாக்கா செடிக் கொடிகளை பற்றி படிக்கிறது நம்ம தாவரங்கள் வீட்டில வளர்க்குற தாவரங்கள் அதோடய பார்ட்ஸு அதோடய பயன்கள் அது என்னன்ன பண்ணுது அதை ஒடம் அது வந்து அதுக்கான உணவை வந்து எப்படி தயாரிச்சிக்கிது சூரிய ஒளியின் மூலமாக தயாரிக்கிறதா இல்லை வந்துட்டு பூமியின் மூலமாக தயாரித்து அதுக்கு உணவு எடுத்துக்குதா அப்படிங்கறது வந்து நிறையா விஷயத்த அது வந்து தெரிஞ்சிக்கிட்டேன் ஒரு ஒரு செடி அப்படின்னாக்கா ஒரு செடியை வந்து ஸ்டார்டிங்லேருந்து விதைப் போட்டு வளர்கிறத்துக்கு அது வளர்ந்து அந்த உணவை வந்து எப்படி அது வந்து எடுத்துக்கும் அதுக்கு வந்து எந்த எந்தெந்த மாதிரி வந்து சுச்சிவேஷன்ல எந்தெந்த ஸ்டேட்ல போய்ட்டு எடுத்துக்கும் சூரிய ஒளியின் மூலமாக அது வந்து தனக்கே தனக்கு தேவையான உணவை வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து படிச்சது அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்பப் பிடிச்சது இந்த மாதிரி விலங்குகள் தாவரங்கள் விலங்குகள்ங்கிறது வந்துட்டு விலங்குகள் உடம்பில் இல்லை பறவைகள் உடம்பில் என்னென்ன இருக்குது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அந்த பார்ட்ஸ்லாம் என்னென்ன அதுக்கு வந்துட்டு ஃபங்ஷன் பண்ணுது அந்த ஃபங்ஷன் பண்ணி அந்த பறவையை என்ன பண்ண வைக்கிது அந்த ஃபங்ஷன் பண்ணி அந்த விலங்கை என்ன பண்ண வைக்கிது அப்படிங்குறதுதான் நான் வந்து படிச்சேன் எனக்கு அந்த தாவரவியலுங்கிற பார்ட் வந்து ரொம்ப ரொம்பப் பிடிக்கும் ஏன்னா வாழ்க்கையோட இ இணைந்தது அப்படின்னு சொல்லலாம் அறிவியல் அந்த மாதிரியான ஒரு பார்ட்டு தான் வந்து தாவரவியல் அப்படின்னு சொல்கிறது தாவரங்கள் பசுமை அப்படின்னாலே தாவர தாவரவியல் அப்படின்னு தான் தாவரவியல்ல இவ்வளோ விஷயத்த பற்றி தெரிஞ்சிக்கலாம் நல்லா படிக்கும்போது ஒரு ஆர்வமாக இருக்கும் படிச்சிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் சா நமக்கு நடத்துகிற ஆசிரியர் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் ஈஸியான புரிதல்ல நடத்துனாக்கா அந்த சப்ஜெக்ட்டே நமக்கு ஈஸியான ஒன்றா அமையும் அது மாதிரியும் நம்ம நம்ம தெரியலையா திரும்பி திரும்பி அதையே படிச்சு தெரிய தெரியாததை தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சி படிக்கிறதில் தான் இருக்கே விஷயோம் அந்த மாதிரி நான் படிச்சதுதான் எனக்கு வந்து சப்ஜெக்ட் அறிவியல் இயற்பியல் அப்படின்னாக்கா இயற்பியல் விசை நியூட்டன் அந்த மாதிரில்லாம் இயற்பியல்ல வந்துட்டு இயற்பியல் ரொம்ப விருப்பப்பட்ட பாடம் நியூட்டன் நியூட்டனின் முதல் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதி அந்த மாதிரி நிறைய விஷயோம் வந்துட்டு புரிஞ்சு அந்த ஈக்குவேஷன்லாம் ரொம்ப நிறுத்தி நிதானமாக தெளிவாக சொல்லி கொடுத்ததுனாலதான் நான் இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக நான் வந்து நியாபக ப நியாபகம் வச்சிருக்கேன் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரின்னு பார்த்தாக்கா கெமிக்கல்ஸ் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இந்த இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் எப்படி வந்துட்டு டெரிவேசன் பண்ணணும் எப்படி எப்படில்லாம் கொண்டு போகணும் புரோட்டான் எங்கே வருது எலக்ட்ரான் எங்கே வருது அணுக்கூட்டில் எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கும் அணுக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் ஹக்கூஸ்னா என்ன அந்த மாதிரி அயானிக் ரேடி அட்டாமிக் ரேடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்ததுனாலதான் இன்ன வரையும் நியாபகம் இருக்குது அந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் வேதியியல் வேதியியலுங்குறது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுதான் அதை மாதிரி இயற்பியலுங்கிறது வந்துட்டு காலையில் நம்ம எழுந்திரிக்கிறதுலேர்ந்து ஈவ்னிங் நம்ம பண்ணுறது எல்லாத்திலையுமே இயற்பியல் சார்ந்திருக்குது அது மாதிரி கெமிக்கல்ஸ்லையும் அப்படிதான் கெமி கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தாக்கா எல்லா விஷயத்துலையுமே ஒரு சே நம்ம பயன்படுத்துகிற திங்க்ஸில் நம்ம பயன்படுத்துகிற திங்க்ஸ் அதாவது சை எடுத்துக்காட்டாக என்ன எடுத்துக்கலாம்னா சாக் பீஸ் எடுத்துக்கலாம் சாக்பீஸ்ல சாக்பீஸை தூளாக தூளாக்குனால் அதில் வந்து அவ்வளோ அணுக்கள் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு கூட்டில வந்துட்டு எல்லா கு சின்ன சின்ன அணுக்கள் சேர்ந்ததுதான் ஒரு ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்லலாம் அதை மாதிரி எடுத்துக்காட்டாக சாக்பீஸை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி விலங்கியல் அப்படிங்கிறது வந்து பார்ட்ஸ் ஆஃப் படிக்கிறதுதான் பார்ட்ஸை விலங்கோட பார்ட்ஸை படிச்சு அதை விளக்கம் பண்ணுறதுதான் வந்துட்டு சுவாலஜி அதாவது விலங்கியல் அப்படின்னு சொல்லலாம்

அந்த மாதிரி வந்து சை ஓ அசிங்கப்படாமல் அது வந்து அது என்னன்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதே ஒரு ஆர்வத்தோட அதை போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுலதான் ரொம்ப ஒரு சந்தோசமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணி நிறைய மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் சுவாலஜி பாட்டனி பாட்டனி லேப்ல வந்துட்டு தாவரங்களை வந்துட்டு சேகரிச்சு அதை வந்து பதப்படுத்தி அது ஒரு ப்ராக்ட்டிக்கலாக நாங்கள் செஞ்சோம் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வா இருக்குது அந்த மாதிரிலாம் நாங்கள் ரசிச்சோம் லேபுதான் நாங்கள் போய் ரசித்த ஒரு விஷயமே லேபு தான் கிய இது ஃபிஸிக்ஸ் லேப்ல வந்துட்டு நுண்ணோக்கி மைக்ராஸ்கோப்லாம் வந்துட்டு நிறைய விஷயோம் தெரிஞ்சிக்கிட்டோம் ரத்த வெள்ளையணுக்கள் ரத்த சிவப்பணுக்கள் அதெலாம் நிறைய வச்சி தெரிஞ்சிக்கிட்டோம் அளவுகோலை வச்சி எப்படி எடை போடுறது எப்படி எலாஸ்ட்டிசிட்டி எப்படி கண்டுப்பிடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயோம் தெரிஞ்சிக்கிட்டோம் மைக்ராஸ்க்கோப் வச்சு எப்படி பெண்டை எப்படி எவ்வளோ அளவு அப்படிங்கிறது கண்டுப்பிடிக்கிறது அப்படிங்கிறதலாம் நிறைய விஷயோம் தெரிஞ்சிக்கிட்டேன் அதெல்லாந்தான் ரசித்தேன் லேபுக்கு போய் ரசித்த லேபுக்கு போனதுதான் எங்களோடய மெமரிஸே க்ளாஸ்ல அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பாடத்தை ஒரு தடவை நடத்துனாக்கா அப்படியே விடாமல் அந்த பாடத்தில் வந்து வாழ்க்கை நடைமுறையை பற்றி சொல்கிறதுலதான் நல்லா புரியும் அதெல்லாம் பார்த்துதான் நாங்கள் ரசித்தோம் அப்படி வந்து நான் ரசித்த பாடந்தான் அறிவியல் அறிவியலுங்கிறது வந்து இன்ன வரையும் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் பள்ளியிலன்னு இல்லை பள்ளியிலேர்ந்து கல்லூரிக்கு வந்த வரையும் எனக்கு இப்போயும் இப்போ வரையும் வந்து அறிவியல்தான் ரொம்பப் பிடிக்கும் அறிவியலுங்கிறது நம்ம அன்றாட வாழ்வியல்ல எல்லாம் நடக்கிறதுதான் எல்லா சேர்ந்ததுதான் அறிவியல் அதனால் அறிவியல் யாருக்கும் பிடிக்காம இருக்காது நான் எதுக்கு நான் வந்துட்டு இதை தேர்ந்தெடுத்தேன்னா எனக்கு முன்னலேருந்து அப்போத்துலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அறிவியல் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் நல்ல தெரிஞ்சிக்கணும் அறிவியல் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினப்பேன் அதனால் நான் அறிவியலை தேர்ந்தெடுத்திருக்கேன் அந்த சப்ஜெக்ட் பிடிச்சதுனாலதான் நான் அதை ரசிச்சு படிச்சேன் புரிஞ்சு படிச்சேன்